கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உள்ளூர் கலைஞர்கள் எடுக்கின்ற முயற்சி என்னென்னால் கலை மற்றும் கலாச்சாரத்தை வந்துட்டு இவங்க பாதுகாக்கிறதே ஒரு பெரிய முயற்சி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலை வந்து என்னனென்ன இருக்குனால் கும்மிபாட்டு குச்சிப்பிடி அண்ட் தென் வந்து குச்சிப்பிடி கும்மிப்பாட்டு பரதநாட்டியம் இது எல்லாமே ஒரு கலை தான் கலையை வந்து பின்பற்ற வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று கலை மற்றும் கலாச்சாரத்தையும் பின்பற்றது ரொம்ப முக்கியமான ஒன்று லைஃபுக்கு ரோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு ஒரு பாதுகாப்போடு இருக்கமுடியுன்ட்டு நினைக்குறேன் இந்த கலையெல்லாம் வந்துட்டு இதுக்காகவே சித்திரை திருவிழா அப்படின்ற ஒரு விழாவாவே நம்ம கொண்டாடிகிட்டுருக்கோம் இந்த நாட்டில் அந்த நாள்ளன்னிக்கு ரொம்பவே சிட்டிஸ்சில் இருக்கவங்க வில்லேஜ்சில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டாடுற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியெல்லாம் சிலர் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்குறவங்கள ரொம்ப எக்ஸைட்டோடு பார்க்குற ஒரு விஷயம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமனா ஒரு விஷயம் தான் நம்ம நாட்டோடய கலை அந்த கலையை வந்து பின்பற்றும் போது ரொம்பவே அதுவே நிறைய கண்ட்ரீஸ்சில் வந்துட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிற அளவுக்கு நம்ம நாட்டோடய கலை நிகழ்ச்சிகளெல்லாம் வந்துட்டு அருமையாக இருக்குது அத வந்துட்டு நம்மூர் உள் உள்ளூர் மக்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்த வைக்கிறப்ப தான் அந்த விழா நடத்து நடக்குது சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழா உலகமெங்குமே தெரிகிற ஒரு விஷயம் இல்லைங்களா அதை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக பின்பற்ற கூடியது அந்த கலை நிகழ்ச்சிகளை பற்றி பேசும்போது அந்த அந்த கலை நிகழ்ச்சிகளை செய்யும் போது நமக்குள்ளே இருக்க ஒரு ஒரு உணர்வு ஆர்வம் இதெல்லாம் வந்துட்டு வந்து ரொம்பவே ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இல்லையா கலாச்சாரத்தை பின்பற்றங்கிறது இப்போ இப்போ இருக்கற ஜென்ரேஷனில் வந்துட்டு எல்லாேருமே எப் பிடித்தவங்கள பிடித்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது ஆனால் சில பேர் இன்னும் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தை எப்படி பின்பற்றாங்கனால் பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் கலாச்சாரத்தை மீறக்கூடாது அப்படின்ற ஒரு வழில இன்னமும் பின்பற்றிகிட்டு தான் இருக்காங்க சில நாட்டில் எல்லாம் சில இடத்தில் கண்டிப்பாக சொல்லுவேன் சிலர் இன்னும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றிகிட்டு தான் இருக்காங்க பெண்ணால் ஒரு கல்யாண பெண்ணால் இப்படி தான் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஜென்ரேஷன் போய் இப்போ இருக்கற ஜென்ரேஷனில் யார் ரெண்டுபேருமே ஈக்குவல்ங்ற அளவுக்கு இப்போ ஜென்ரேஷன் மாறியிருக்கு இல்லைங்களா என்னை பொறுத்தவரைக்கும் எதுனால் இது இதுவும் பெஸ்ட்டு தான் ரெண்டுபேருமே வேலைக்கு போகணும் இப்போ இருக்கற சிச்சுவேஷனுக்கு ரெண்டுபேரும் வேலைக்கு போனால்தான் இந்த ஜெ இனிமேல் வர ஜென்ரேஷனை வந்துட்டு நம்மளால் இது ஓரளவுவாவது பார்க்க முடியும்ன்று நான் நினைக்குறேன் கலை என்னை பொறுத்த வரைக்கும் கலை வந்து ரொம்ப ல யூஸ்ஃபுல்லான ஒன்று லைஃபில் கலை நிகழ்ச்சிங்கிறது அது ரொம்ப பாரம்பரியமான பாரம்பரியமிக்கது அதை வந்துட்டு எல்லாேருமே பின்பற்றணும்னு தான் நான் நினைக்குறேன் கலையை யாரும் மறந்துட கூடாது கலை மற்றும் கலாச்சாரங்கிறது நம்ம கல்ச்சுரல் மட்டும் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று